நாங்கள் பிறந்தது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் பிறந்தோம் தமிழ்நாட்டில் பிறந்த எங்களுக்கு தமிழ் தான் வந்து ரொம்ப முக்கியத்துவம் தமிழ் வந்து ஒரு ஒரு மென்மையான ஒரு மொழி தமிழ் நான் தமிழ் மீடியத்தில் தான் ஸ்கூல்லியும் படித்தேன் தமிழ் தான் எனக்கு படிக்கணுன்ற ரொம்ப ஆசையாகவும் இருந்தது கல்லூரியில் வந்து நான் படிக்கப் போனதும் தமிழ் தான் படிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் எனக்கு இருந்தது தமிழுக்காக வந்து நிறைய கட்டுரைகள் போட்டி கவிதை போட்டி கதை எழுதுவது அந்த மாதிரி ஒரு ஒரு பணியில் நான் ரொம்ப அனுபவத்தைத் தேடி ஈடுபட்டிருந்தேன் அப்புறம் வந்து கதை கதை எழுதுவது சினிமாவுக்குள்ளே போகணும் ஒரு கதை ஆசிரியராக ஒரு இயக்குனராக செயல்படணும் அப்படின்றது என்னுடைய ஆசைகளாக இருந்தது